நான் இந்த டிவி எல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ங்க இந்த ரேடியோவில் ஆறு மணிக்கு ஆறரைக்கே செய்தி போடுறாங்க எட்டு மணிக்கு இப்போ இந்த நாடகம் பிள்ளைங்க கிட்டே ஏதாவது சொல்லி குண்டக்க மண்டக்க அது போடுவாங்க அது நல்லா விரும்பி பார்ப்பேன் ஒரு மணி நேரம் நான் விரும்பி பார்ப்பேன் அப்புறம் எட்டு ஒன்பதரைக்கு இந்த கதை டைரக்டரு டைரக்சன் கதை எழுதுனவங்க இது யார் யாருன்னு அண்ண சொல்வாங்க அது நல்லா விரும்பி பார்ப்பேன் ஒம்பதரைக்கு ப பத்து மணிக்கு நே பாட்டு நே ரெண்டு மணி நேரம் பாட்டு போடுறாங்க அதுவும் விரும்பி பார்ப்பேன் பிள்ளைகளுக்கு நல்ல ம மரகப ம பிள்ளைங்களுக்கு நல்ல சொல்லி தராங்க இன்னென்ன செய்தால் இன்னென்ன இது நல்லது அப்படினு சொல்லி வானிலை நல்லா சொல்கிறாங்க அதை நல்லா விரும்பி பார்ப்பேன் டிவி எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஆறு மணிக்கு ஆ ஆறரைக்கி தமிழ் செய்தி என்னது விருந்து அதுவும் நல்லா இருக்குது அதுவும் பார்ப்பேன் பன்னெண்டு மணிக்கு பாட்டு ரெண்டு வ ஆறரைக்கி ஆறு ம ஆறு மணிக்கு இந்த கதை சொல்வாங்க இந்த பழைய அந்த காலத்தில் நடந்தது விஷேசம் என்ன வகையான கத எப்படி கொ நடந்தது அப்படினு ஒருத்தர் சொல்வாங்க அதுவும் நல்லா கேட்பேன் ஒருத்தர் ராஜா ஒருத்தர் இருந்தாராம் அந்த ராஜா வந்து தலையில் பேன் இருக்குது எ அப்போ ராயி ராணிகிட்டே சொல்வாங்களாம் ராணி வந்து தலையில் பாக்கும்போது ப மயிர் நரைச்சி போச்சாம் அந்த மயிர் நரைச்சது எப்போ அப்போ ராணி அழுவுச்சாம் ஏங்க ஏண்டி அழுவுற அப்டின்ச்சாம் எனக்கு உனக்கு மயிர் நரச்சிக்கிச்சு நரைச்சி ஒரு முடி நரச்சி போச்சு நான் எப்படி ஆண்டுனா நடத்துவேன் அப்படி உனக்கு வயிசாகிட்டா நான் எப்படி இருப்பேன் அப்படி சொல்லுச்சாம் அந்த ராஜா வ ஏன் ஈஸ்வரன் கிட்ட போய் வரம் கேட்டுச்சாம் என் பொண்டாட்டி எனக்கு மயிர் நரைச்சி போய்ச்சுன்னு அழுபுறா அப்படினு சொல்லி ஈஸ்வரன் கிட்டே கேட்டாப்பிலயாம் அந்த ஈஸ்வரன் வந்து ஏன் உனக்கு மயிர் நரைக்கிறத்துக்கு இல்லாம நான் வரம் தரேன் அப்டினாப்பிலயாம் அந்த வரம் கொடுத்துட்டு வந்து ராணி கிட்டே சொன்னாப்பில்லயாம் ராணி திரும்பி அழுதுச்சாம் ஏன் அழுகுற அப்படினாப்புல உன் நீ சாகாத வரம் வாங்கிட்டு வந்துட்டே எங்களுக்கு நான் சாகாத வரம் யார் இந்த நாட்டை ஆள்றது நீயே சவாதிருக்க நாங்கள்லாம் செத்து போயிடுவோம் எப்படி இந்த நா நாட்ட ஆள்றதுனு சொல்லி ராணி கிட்டே சொல்லுவாள் ராஜா கிட்டே சொல்லுவாப்பில அப்படியா சரி வாங்க வா எல்லாம் போய் அந்த ராஜா கேட்ட நம்ம இந்த ஈஸ்வரன் கிட்டே போய் வரம் கேட்கலாம் அப்படினாப்பிலியாம் அப்புறம் ஜனங்களோடு மக்களாக போய் ராணி எல்லாம் போய் கேக்கற போது சரி உங்களுக்கும் இந்த வரம் தரேன் இந்த சாகாத வரம் தரேன்னு சொல்லி சாகாத வரம் கொடுத்திர்ந்தாப்பிலியாம் அது ஆறரைக்கி போட்றாப்பில அதுவும் நல்லா இருக்குது அப்புறம் வந்து மாயன் வந்து ஒரு பக்தன் வந்து பக்தன் வந்து சரியான வ ப பக்தி அவனுக்கு மாயன் வந்து பக்தனையோ இ இ இந்த பக்தன் நம்ம கிட்டே எவ்வளவு படி படித்தும் பணிவாக கொஞ்சம் வேலை செய்கிறாப்புல இந்த பக்தனை சோதி பார்ப்பணும்னு சொல்லி இங்கே மாயவன் மாறுவேஷத்துல வந்திருக்காப்புல அந்த இது சொல்ல மில்ல மாயவன் மாறுவேஷத்துல வந்திருக்காப்புல அந்த மாறுவேஷத்துல வரும்போது அந்த பக்தனை கேக்கிறாப்புல பக்தா பக்தா எனக்கு ஒரு உண்ன பக்தா பக்தா எனக்கு ஒரு இது செய்கிற உண்மை உண்மை சொல்கிறியா அப்படினாப்புல என்னங்க சொல்ல வேணும் அப்படினாப்பிலியாம் அந்த பக்தனை வந்து எனக்கு உன் பையன் வேணும் அப்படினாப்பிலியாம் அவன் பக்தன் வந்து சரிங்க உண்டு எது வேணுனாலும் நான் தரேன் அப்படினாப்பிலியாம் எது கேட்டாலும் நான் தரேன் அப்படினாப்பிலியாம் உன் பையன் தான் எனக்கு வேணும் அப்படினாப்பிலியாம் சரி நான் தரேன்ங்க அப்படினாப்பிலியாம் உன் பொண்டாட்டி எ அழுவுமே அப்படினாப்பிலியாம் என் பொண்டாட்டி கூட அழுவாது நான் சொன்னால் பொண்டாட்டி ஏற்றுக்கும் அப்படினாப்பிலியாம் பொண்டாட்டி வந்து எங்க பையன் தானே வேணும் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படினாப்பிலியாம் சரி அப்படினு பையன் வந்து பையனை வந்து க குளிச்சுட்டு வர சொல் அப்படினாப்பிலியாம் குளிச்சுட்டு வந்து மாலையும் மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊற்றி சிங்காரித்து கொண்டாந்து கோவில் முன்னாடி மாயவன் கோவில் முன்னாடி நிறுத்திட்டாப்பிலயாம் அப்புறம் நிறுத்தின பிறகு அந்த மாயன் என்ன சொன்னாப்பிலயாம் ம நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் உங்கள் பையனை நீ தான் அறுக்கணும் அப்டினாப்பிலயாம் அந்த ஒருத்தர் ரம்பம் கொண்டாந்தாப்பிலயாம் அந்த ரம்பம் கொ கொண்டாந்தவனை கூட்டியாந்துட்டு அப்பா நீங்கள் அந்த ரம்பத்தை கொடு அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்துக்கிட்டே கொடு அந்த பையனை அவங்க தான் அறுக்கணும் அப்டினாப்பிலயாம் அவங்க அப்போவும் அழுவுலியாம் சரி நம்ம பையன நாம்மளே அறுக்க போகிறோம் அப்படினு சொல்லி ஒன்று கண்ணீரே வரலியாம் அப்புறம் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் க அறுக்கும் போது அந்த பையனுக்கு தலையில் மேலே தலையில் இருந்த அறுத்தாப்பிலயாம் ரெ ரெண்டு பேரும் அறுத்தாங்களாம் அந்த பையனுக்கு வந்து இடது கண்ணில் வந்து த கண்ணீர் தண்ணி வந்ததாம் வலது கண்ணில் வந்து க தண்ணி வரலியாம் கண்ணீர் தண்ணி வரலியாம் ஐயா இது பையன் நான் மாயன் கேக்கிறாப்புல ஏன் இந்த கண்ணில் தண்ணீர் வருது கண்ணீர் வருது அப்டினாப்பிலயாம் இந்த வ க இடது கண்ணில் செஞ்ச புண்ணியம் வலது கண்ணில் செய்யல அப்டினாப்பிலயாம் மாயவன் பார்த்துட்டு அடடா நாம் ஐயோ இவங்களை பக்தி இருக்குதான்னு நம்ம இவரை சோதித்து பார்த்துட்டுமேன்னு சொல்லி அந்த பையனை இந்த பையனை அறுக்கும்போது ரெண்டும் துண்டாகிருச்சா அப்புறம் துண்டான பிறகு அந்த பையன் அப்பவும் அழுவுலியாம் அது சரி இந்த பையன் பக்தி அப்பனை விட பக்தியாக இருக்கிறானு சொல்லி தான் க மாயவனுக்கே கண்ணீர் வந்துடுச்சாம் கண்ணீர் வந்து அந்த பையன் கடைசி வெட்டி போது பையன் ரெண்டும் ஒன்னாக ஆயிடுச்சாம் அப்படியாம் இதெல்லாம் நாடகம் இந்த இந்த நாடகம் ஆறு பத்துக்கு போடுறாப்புல இப்போ டெய்லி நான் பாப்பேனுங்க